எனக்கு பீச் சைடில் நடக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அங்க ஒரே மணலாக இருக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக சன் ரைஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனா பீச்சையும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற சன் செட்டும் சன் ரைஸ்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற அவ்வளோ கூட்டத்தில் வந்து சன் ரைஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நேச்சரை வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது எல்லாமே அங்கே வந்து பீச்செலாம் விளையாடிட்டு அந்த சாண்ட்லெலாம் மணல் வீடு கட்டி விளையாடிட்டு அங்கே நிறையா கேம்ஸெல்லாம் பிலே பண்ணிட்டு ஜாலியாக இருந்துச்சு அவ்வளோ கூட்டத்திலையும் நாங்கள் வந்து அவ்வளோ ஃபன் பண்ணிகிட்ருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பீச்சில் அலை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சு